ஆயுர்வேதா சித்தா ஹோமியோபதி எல்லாம் என்னதுன்னா நம்பளுடைய இங்கிலீஷ் மருந்துக்கே இல்லாமல் இந்த மாதிரி மருத்துவத்துக்கு போனால் சைட் எஃபக்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுறதுக்காக தான் இதுமாதிரி மருத்துவமனைக்குலாம் போவோம் இதுக்கு பற்றி நான் வந்து மோஸ்ட்டாக என்ன பண்ணுவோன்னா சித்தாவை பற்றிதான் நான் மு எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இங்கிலீஷ் மருந்தெல்லாம் எடுக்கமாட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து கசாயம் வச்சு குடிக்கிறது அதெல்லாம் பண்ணிவிட்டுதான் அது எதுவும் எனக்கு சூட் ஆகலை அதுலையே வந்து சரியாக போயிவிடும் எப்போவுமே ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து நான் சித்தா பண்ணும்போதே எனக்கு வந்து சரியாக போயிவிடும் அப்டியி சரியாக போகலை அப்படின்னாதான் நான் வந்து இங்கிலீஷ் மருந்துக்கு போவேன்